நான் ஓவியம் வரையும் போது நிறைய ப்ரஸ் யூஸ் பண்ணுவேன் நான் வரையும் போது ஒரே ப்ரஸ்ஸை வச்சு வரைய முடியாது ஏன்னால் ஒரு இடத்துல வளை வளைச்சி நெளிச்சி வரைகிற மாதிரி இருக்கும் அதனால் நிறையா ப்ரஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கனா அந்த ப்ளாட்டு லைன் ப்ரஸ்ஸூ லீனியரு ஆங்கல்டு அந்தமாதிரி ப்ரஸ்ஸூ தான் யூஸ் பண்ணுவேன் அப்போதான் வரை அது அதில் யூஸ் பண்ணி வரைய பொழுதுதான் அது ஒ நல்ல ஒரு அழகான ஓவியத்தை வரைய முடியும் ஒரே ப்ரஸ் வரைஞ்சால் வந்து வ வளைத்து வரைஞ்சோம்ன்னா அது கொஞ்சம் அழகா இருக்காது நான் அதிகமாக வந்து கேம்லீன்னு கே கேபிலுப் பெ பெர்ஜர் அந்த மாதிரி ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னால் அந்த ப்ராண்ட்டில் தான் வந்து குவாலிட்டி அதிகம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டில் வந்து இது தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுனால நான் அதை தான் விரும்பி வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதில் வரையும் போது எனக்கு என்னமோ ஓவியம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறவங்களுக்கும் அதில் ஒரு நான் வேறு அதில் வரைஞ்சால் பெயிண்ட்டெல்லாம் பா பார்க்கறவங்க அதை இதில் இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறையா பேர்